சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சமையலெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நல்லா சா சமைப்பேன் நான் சமைப்பேன் ஆனால் அவங்களுக்கப்பறோம் இப்போ நான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்தொடன்னே எங்கள் மாமியார் கொஞ்சம் யா அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இப்படி தான் பண்ணனும் இப்படி தான் பண்ணனுன்ட்டு அதையும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறோம் எனக்கு குழந்தை பிறந்து என் பெண்ணுக்கு பத்து பத்து பயிஞ்சு வயசான பிறகு நான் சமையலெல்லாம் அதுக்கு கற்றுக் கொடுத்தேன் அது நல்லா பண்ணும் சமையலெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணும் அப்படி இருக்கும் போது இப்போது வந்து காலை டிஃபன் நான் பண்ணிணன்னா மத்தியானோம் சமையலை ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் ஜாலியாக பேசிகிட்டு செய்வோம் மற்ற வேலைகளும் இடை இடைல பார்த்துட்டு சமையல்லையும் பார்த்துப்போம் பார்த்துட்டு நைட்டு டிஃபனு பாப்பாவே எங் பெ பெண்ணே பார்த்துக்கும் அதனால் சமையல் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்தே நல்ல மாதிரி நல்லா செய்வோம் நல்லா டேஸ்ட்டாக செய்வோம் அது பொழுதும் நல்லா ஜாலியாக பொழுது போகும்